கேப் ட்ரைவரா நான் வேட்டங்குடி பேர்ட் சான்ச்சுரி போகணும் எவ்வளோ ஆகும் காரைக்குடிலேருந்து ம் நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் அந்த இடத்துல வந்து என்னைய பிக் பண்ணிக்கோங்க என்னோடய வீட்டுக்கே வந்து ஆ

ஓகே நீங்கள் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குமே நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டன் வர மாதிரி

அப்படியா ஆ எந்த சீசனில் ஓப்பன்லே இருக்கும் இந்த சீசனில் ஓப்பனில் இருக்குமா ஆ ஓகே கரெக்டாக நாளைக்கு நாளைக்கு எய்ட் தேர்ட்டிக்கு வந்துருங்கள் ஆ ஓகேங்க ம் தேங்க் யூ